நான் வந்து சமைக்கிறப்போ இப்போ கறிக்குழம்பு செய்றேன் அப்படினா அதுக்குத் தேவையான கறிகளை வந்து ஃபர்ஸ்டு நான் வாங்கிட்டு வந்து கழுவி அதை ஒரு பாத்தரத்தில் தனியாக எடுத்து வச்சிப்பேன் அதேமாதிரி அந்தக் கறிக்கு தேவையான மசாலா ஐட்டங்களையெல்லாம் ஃபர்ஸ்டு ரெடி பண்ணிப்பேன் மசாலா ஐட்டங்கள் என்னென்னா மல்லி சீரகம் மிளகு இதெலாம் போட்டு நான் என்னெல்லாம் மசால் போட்டு அரைக்கணும் தேவைப்படுதோ அதெல்லாம் ஃபர்ஸ்டு வறுத்து எடுத்து அரைச்சுப் ஃபர்ஸ்டு ரெடியாக வச்சிக்குவேன் அதேமாதிரி வறுக்குறதுக்குத் தேவையான இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இதெல்லாம் வெந்து எவ்வளோ நம்மளுக்கு அந்தக் கறிக்குத் தேவையான அளவு இருக்கோ அது எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்டே அறுத்துத் தனியாக கழுவி எடுத்து வச்சிப்பேன் அதுக்கப்புறந்தான் வந்து நான் குழம்பு செய்யவே ஆரம்பிப்பேன் நான் இந்தமாரிதான் வந்து நான் எப்பவுமே சமைக்கும்போது அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் முன்னாடியே அரிஞ்சி வச்சிட்டு அதுக்கப்புறம்தான் சமைப்பேன்